நாங்கள் வந்து கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்கில் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட்டு வந்து எங்கள் டவுனில் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருந்திச்சு டிஸ்ட்ரிக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இப்போ அது வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து ஒசூருக்கு மாற்றிட்டாங்க அப்புறோம் இங்கே புதுசாக மெடிக்கல் காலேஜ் திறந்ததுனால எங்கள் டவுனில் இருந்த ஹாஸ்பிட்டல் பெரிய ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் வந்து இங்கே போலுபுலியில மாற்றிட்டாங்க அதுனால வந்து கொஞ்சம் போக்குவரத்து அதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டம் போயிவிட்டு வர்றது எல்லாம் எதாவது ஆத்திரம் அவசரம் எமெர்ஜென்சி சுச்சிவேஷன்லான் கொஞ்சம் கஷ்டமாக போயிருது அதுக்கப்புறமா எங்கள் டிஸ்ட்ரிக்கில் வந்து தேன்கனி கோட்டை பர்கூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தேன்கனி கோட்டை அப்புறம் சுற்றுவட்டாரத்துல நிறையா ப்ரைவேட் கிளினிக்ஸ் எல்லாம் இருக்குது ப்ரைவேட் கிளினிக்ஸ்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலையே அருண் ஹாஸ்பிட்டல்னுட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு எதாவது எலும்பு கிலும்பு ஒடஞ்சிட்ச்சின்னா ஆர்த்தோபிடிக்ஸ் ஹாஸ்பிட்டல் இருக்குது அப்படி இல்லைன்னா நிறையா ஹாஸ்பிட்டல் இருக்கு